ஆ ஆமாங்க முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் தான் ஆ இருக்குதுங்க வாங்கிக்கலாம் ஆ இருக்குதுங்க ரெண்டு செட் ஐநூறுருவா வருங்க ஆ ஆமாங்க இல்லைங்க இல்லைங்க ஃபிக்ஸ்சுடு ரேட்டு தான் இதுலெலாம் கம்மி பண்ண முடியாதுங்க ஆ இருக்குதுங்க காம்போ ஆஃபரெலாம் இருக்குதுங்க இப்போ பொரித்த பரோட்டா பிரியாணி அப்படி காம்போ ஆஃபரெலாம் இருக்குதுங்க ஆ பண்ணுவோங்க ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கு எல்லாேருக்கும் கல்யாண ஆட்ரு பண்ணித்தரோங்க கான்ட்ரேட்லாம் இந்த கணக்கு போட்டுதாங்க இப்போ ஐநூறு பேருனால் ஒரு கணக்கு ஆயிரம் பேருனால் ஒரு கணக்கு அதுக்கு ஏற்ற மாரி கணக்கு தாங்க நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறிங்களோ நாங்கள் சமைச்சி தருவோம் ஆ அப்படியெல்லாம் கிடையாதுங்க அந்த இல கணக்குதாங்க ஆ ரெண்டுமேங்க வெஜ் அண்டு நாண்வெஜ் உண்டுங்க ம் ம் ஆ சரி ம் சொல்லுங்க சொல்லுங்க நம்ம பண்ணிக்கலாங்க ரெகுலர் கஸ்டமர் வேறு சொல்கிறீங்க குறைச்சி பண்ணிக்கலாம் அதுலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை

ம் சரிங்க ம் சரிங்க சரிங்க மற்ற கடை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே நல்லா தான் இருக்கும் நீங்கள் வீட்டுலேயும் பேசிவிட்டு சொல்லுங்க கம்மி பண்ணி பண்ணிக்கலாம்

ஆ தோ இருங்க தோ பார்சல் பண்ண சொல்கிறேன் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொடுத்துருவாங்க ஆ ரெண்டுமே இருக்குதுங்க ஆன்லைன் பேமண்ட்டு இருக்குது கேஷிருக்குங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கலாம்

அது வந்து ஒரு முப்பது கிலோ மீட்ரு குள்ளேதாங்க டெலிவரி முப்பது கிலோ மீட்ரு தாண்டிட்டுனால் நாங்கள் டெலிவரி பண்ணுறது இல்லை ஒரு தேர்ட்டி கிலோ மீட்டர் ரேடியஸ் ஆ ஆமாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் மாரி ஆகும்

ம் சரிங்க இருங்க பண்ணித்தரேன்

வாங்க வாங்க பண்ணிக்கலாம்